ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க நீங்கள் ஆ அப்படிங்களா ஆ உங்களோட பேர் என்னங்க அப்படிங்களா ஆ ஆமாம் ஆமாம் உங்களோட ரிப்போட் வந்துடுச்சிங்க ஆ உங்களோட சுகர் லெவல் அதிகமாகதான் சார் இருக்குது என்ன சார் எதாவது சாப்பாடு எதாவது எடுத்துக்கிட்டிங்களா அதிகமாக உங்களோட சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்களா ஆமாம் உங்களோடது நானூறு இருக்குது சுகர் லெவெலு ஆ ஆமாங்க நீங்கள் வந்து இந்த ச சப்பாத்தி அப்புறமா இந்த கேழ்வரகு இந்த மாதிரி இந்த மாதிரியான இது சாப்பாடெல்லாம் எடுத்துக்காதிங்க அதிகமாக சாதமெலாம் அந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் இந்த மாதிரி ஃபுட்டாகவே சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாங்க உங்களுது வந்து இப்போ சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்சுலின் கண்டிப்பாக போட்டுக்கணும் அது நீங்கள் எப்படி டெய்லியும் கிளீனிக் வந்து போட்டுக்கிறிங்களா இல்லை நீங்களாகவே போட்டுக்க முடியுமா ஆ புரி

ஆ இல்லை இல்லை அதெலாம் ஃப்ரீ தான் அந்த இன்சுலினுக்கு மட்டும்தான் காசு போடுவதுக்கு எதுவும் காசு இல்லைங்க அப்படிங்களா கிளீனிக்கே வந்து போட்டுக்கிறிங்களா ஓகேங்க ஓகேங்க சரிங்க நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணி அந்த மாதிரி வந்துவிட்றிங்களா ஆமாங்க நீங்கள் உங்களது வந்து நீங்கள் எந்த ஒரு இதாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த சாப்பாடு ஐட்டம் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க ஏன்னால் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த சாப்பாடு ஐட்டமெலாம் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னால் சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக ஆகிடும் அதனால் கொஞ்சம் சாப்பாடு ஐட்டம் நா பார்த்துக்கோங்க ஆ நீங்கள் ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு இப்போ இன்சுலின் இன்சுலின் போடுங்க அப்புறமா சாப்பாடு இதெலாம் கொஞ்சம் மாற்றி கொஞ்ச நாள் போட்டுங்க ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகட்டும் நம்ம அப் அப்புறமா எடுத்துக்கலாம் ஆ ஆமாங்க நாளைக்கு காலையில் ஒரு பத்து மணி அந்த மாதிரி வந்துடுங்க கிளீனிக் வந்துடுங்க இன்சுலின் கண்டிப்பாக எடுத்துக்கணும் ஆ ஆ சரிங்க ஓகே